டிவியில படம் பார்க்கறது செல்லு பார்க்கறது குலந்தைங்க ஆர்வம் காடிட்கிட்டுதான் இருகாங்க இப்போயே இப்போ வரைக்கும் அப்படி தான் இருகாங்க அது இல்லாமல் அவங்கள கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆக ஈவினிங் டைம்மில் டிவியோ செல்லோ இல்லாமல் பெற்றோர்கள் அவங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசகிறது அவங்களுக்கு எதாச்சும் பிடிச்சால் சமைச்சி கொடுக்குறது இப்போ அவங்களோட சேர்ந்து விளயாடுது இந்த மாதிரி இருந்தால் குலந்தைங்களோட மைண்டு நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அது இல்லாமல் அவங்களுக்கு ஈவினிங் டைம்மில் ஒரு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அவங்களை கொண்டு போய் எதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் ரிலேடட்டாக கொண்டு போய் சேர்த்துவுட்டா நல்லா இருக்கும் இந்த சிலம்பம் கொக்கோ கபடி அப்புறம் வந்து வாலிபால் இந்த மாதிரி அவங்களை கொண்டு போய் சேர்த்துவுட்ட அவங்க மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்த உடனேவே எதாச்சும் பெற்றோர்கள் வந்து சமைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு புடிச்சது வந்த உடனே அவங்கள்கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் இப்போ இருக்கிறவங்க எல்லாமே டிவி மொபைல் அதிகமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே அதுனா அது அது இல்லாமல் அவங்களுக்கு கூட எங்கேயா விளையாட்டு துறையில் அதிகமாக கொண்டு போய் அவங்களை சேர்த்துவிடணும்